சொல்லுங்கபா

அப்படிங்களா யார் கொடுத்தாங்க ஓ சரி சரி ப்ளஸ் டூவீல் என்ன க்ரூப் எடுத்தீங்க அப்படிங்களா எந்த ஸ்கூலு சரி சரிங்க எங்கே எங்கே ஸ்கூல் எங்கே இந்த இயர் தான் பாஸ் அவுட் ஆனீங்களா சரி சரிங்க பர்சண்டேஜ் என்னப்பா சொன்னீங்க ஆ சரிங்க இது எந்தமாதிரி க்ரூப் எடுக்கணும் எடுக்கணும்னு நீங்கள் நினைக்குறீங்க ஏங்கப்பா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் சரி சரிங்க என்ன மாதிரி காலேஜ் வேணும்னு நீங்கள் நினைக்குறீங்க ஏதாவது லொக்கேஷன் அப்படிங்களா ஹாஸ்டல்னால் ஓகே தானுங்க சரி சரிங்க காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கோயம்புத்தூர் சைடில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஜி காருண்யா ராமகிருஷ்ணா இந்துஸ்தான் ஆ ஆ நிறையா இருக்குதுங்க காருண்யா இருக்குதுங்க பெஸ்ட்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் பிஎஸ்ஜி ராமகிருஷ்ணா பார்க்கலாங்க ஸ்ரீ ராமகிருஷ்ணா குமரகுரு அந்த அளவுக்கு இல்லைப்பா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஜியும் ராமகிருஷ்ணா கூட பார்க்கலாம் ராமகிருஷ்ணா கூட இப்போ பெஸ்ட்டு பிஎஸ்ஜி தான் ஈரோடு சைடு பார்த்தீங்கன்னா கேஎஸ்ஆர் இருக்குது வேளாளர் இருக்குது கொங்கு காலேஜ் இருக்குது ஃபீஸ் ஸ்டெக்ஷர் வந்துட்டு உங்களுக்கு ஹாஸ்டல் அதெல்லாம் சேர்த்தி இங்கே ஒன் இயருக்கு ஒன் ஒன் சவன்ட்டி வந்துடும் ஒன் சவன்ட்டி ஒன் எயிட்டி பக்கம் வந்துடும் ஒன் இயருக்கு ஆமாங்க ஆ குறையும் குறையும் சரிங்கப்பா நீங்கள் பார்த்துட்டு யோசித்து டிசைட் பண்ணிவிட்டு கால் பண்ணுங்கள் திருப்பியும் எந்த காலேஜ் வேணும்னு ம்